கிட்டத்தட்ட ஒரு நான் பழைய பன்னிரெண்டாம் ஆண்டு பத்தாவது படிச்சிவிட்டு அப்புறம் பாலிடெக்னிக் சேர்ந்தேன் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜுலையே ஒரு ப்ளஸ் டூ யுனிவர்சிட்டியில என்னையை வந்து மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி படிக்க வச்சாங்க அந்த காலேஜு ஸ்பான்சர்லையே என்ன நான் வந்து புக்கு அப்படிங்கிறது நான் அதாவது என்னோட பாலிடெக்னிக் புக்ஸு இன்ஜினியரிங் புக்ஸு இந்த மாதிரி புத்தகங்களை தான் நான் படிக்கிறது எக்ஸ்ட்ரா வந்து ப எக்ஸ்ட்ரா படிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செய்தித்தாள்களை தான் படிப்பேன் பாதிப்பை ஏற்படுத்தியது அப்படின்னா எனக்கு பாதிப்பெல்லாம் அதான் நான் வந்து நான் படிக்கிறதே வந்து அந்த இன்ஜினியரிங் ஃபீல்டுலே நம்ம படிக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு நான் அந்த க்ளாஸ் எடுக்கற பசங்களுக்கு க்ளாஸ் எடுக்கற அந்த புக்கை தான் நான் கொஞ்சம் எடுத்து பிரட்டிப் பார்ப்பனே தவிர டீப்பாக ரொம்ப நேரம் ஸ்டே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணியெல்லாம் நான் எ எந்த புக்குமே படிக்க மாட்டேன் உண்மையை சொல்லப் போனால் எந்த புக்குமே நான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிப் படிக்க மாட்டேன் நமக்குத் தேவையானது நம்ம பசங்களுக்குத் தேவை க்ளாஸ் எடுக்கணும் அதை வேண்ணா ஒரு வியூ பார்ப்பேன் அதை எப்படி சொல்லுறது பசங்களுக்கு அந்த மாதிரி எப்படி பசங்களை படிக்க வைக்கிறது அவனை எப்படி பாஸ் பண்ண வைக்கிறது அந்த மாதிரி திங்க்கிங்கு தான் இருக்குமே தவிர இந்த மற்ற கதை புக்கு புத்தகம் இது மாரிலாம் படிக்கிறது செய்தித்தாள்களை மேலோட்டமாக இந்த தலைப்புச் செய்தியை மட்டும்தான் பார்ப்பேன் அதையும் டீப்பாக பார்க்க மாட்டேன் கிரிக்கெட் நான் கொஞ்சம் அதை டீப்பாக ஃபுல்லாக படிப்பேன் அது தான் நம்மளோட ஹேபிட்ஸ் தேங்க் யூ